ஹலோ ராஜா காய் கடைங்களா எங்களுக்கு வந்து கத்திரிக்காய் ஒரு கிலோ வேணுங்க கேரட்டு ஒரு கிலோ வேணுங்க தக்காளி ரெண்டு கிலோ வேணுங்கமா விலை எவ்வளோங்மா சரிங்கமா சரிங்கமா சரிங்கமா எங்களுக்கு தக்காளி ரெண்டு கிலோ வேணுங்கம்மா ஆ ஆமாங்கமா எங்களுக்கு பழமா வேணுங்கமா ஆ அப்புறோம் என்னென்ன காய்ங்கமா இருக்குது ஆ சரிங்கமா ஆ சரிங்கமா உருளைக்கெழங்குலாம் இருக்குதுங்களாம்மா ஆ சரிங்க மாங்காய் பொடலங்காய் சரிங்கமா வெண்டக்காய் அதெலாம் இருக்குதுங்களாம்மா சரிங்க முருங்கைகாலாம் இருக்காங்கமா ஆ ஓ அவ்வளோ போகுதுங்களா சரிங்கமா முருங்கைகா மட்டும் கொஞ்சம் கம்மி ரேட்டோடு போட்டு கொடுங்கம்மா ஆ சரிங்கமா எங்கள் வீட்டில் இப்போது ஒரு நலங்கு ஃபங்க்ஷன் வருது ஆ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் கேரட்டு இது மட்டும் கொடுங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து அடுத்த ஃபங்க்ஷனெலாம் உங்களையே காண்டேக்ட் பண்ணிக்குறோம் ஆ சரிங்க ரெண்டு நாள் கழிச்சு நாங்களே வரோங்கமா பல்க் ஆட்ராக நாங்களே வாய்ங்கிகிறோம் ஆ சரிங்கமா இல்லை எங்க வீட்டில் ஆள் இல்லைங்கமா நீங்களே ஹோம் டெலிவரி பண்ணிடுங்க ஆ சரிங்கமா அப்புறோம் பிரியாணிக்கு தேவையானதுலாம் இருக்குங்களாம்மா உருளைக்கெளங்கு பீன்ஸு கேரட்டு ஆ ஆ சரிங்கமா ஆ சரிங்கமா ஆ சரிங்கமா ஆ சரிங்கமா அப்புறோம் பச்சை வெங்காயம் பச்சடிக்கு ஒரு மூணு கிலோ வெங்காயம் தேவைப்படுது அப்புறோம் சாம்பாருக்கு தேவையான எல்லாம் காய்கறியும் நீங்களே கொடுத்துருங்கம்மா

ஆ சரிங்கமா ஆ சரிங்கமா ஆ அட்ரஸ் சொல்லிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்கமா ஆ சரிங்கமா கனியாமூரு மாரியம்மன் கோயில் தெரு அஞ்சாவது ஸ்ட்ரீட்டுங்க அபிங்கமா என் பேர் ஆ சரிங்கமா ம்